இளைஞர்கள் விளையாட்டில் பங்கேற்க போதுமான அளவு ஊக்கப்படு ஊக்கப்படுத்தலேனா ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் இப்போ அதிகமாக இளைஞர்கள் தான் விளையாட்டை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ காலேஜ்லேனா கூட சரி இப்போ காலேஜியில் ஒரு போட்டி வெச்சு அதில் ஜெய்க்கிறவங்களை ட ஜோனலில் கூட்டிகிட்டு போய் அதில் ஜெய்க்கிறவங்களை டிஸ்டிக் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பெருமைப்படுத்தி இளைஞர்களை ஒரு விளையாட்டை வந்து ஒ ஊக்கமளிச்சுட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்டு கூட இப்போ டிஸ்டிக் பிளேயரு ஸ்டேட் பிளேயரு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில் விளையாட்டுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஒ ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரில செலக்ட் பண்ணுறத்துக்கு இந்த விளையாட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்தியாவில் விளையாட்டை ஊக்குவிக்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு மைதானம் இருக்கணும் அதில் அதை முறையா பராமரிச்சுட்டு வரணும் எல்லாம் போட்டியும் அங்கே நடக்கணும் நடந்து இது இங்கே உள்ளார விளாடுறதோட வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாண்டு இதை இப்போ ஊக்கப்படுத்தணும்